நான் வந்து முதல்ல பார்க்க வேண்டிய இடம் வந்து இஸ்ரேல் அங்கே தான் வந்து இயேசு வந்து பிறந்த இடம் அப்புறம் வந்து அவர் வாழ்ந்த இடம் மரித்த இடம் இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் நான் பைபிளில் படிச்சி தான் தெரிஞ்சிருக்கணும் அந்த பா இடங்கள்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் வந்து என்ன இப்போது சூழ்நெலையில பணம் காசுகள்லாம் இப்போது அதுக்கு அதிகமாக செலவாகும் நான் வந்து விமானத்தில் போனது கிடயாது விமானத்தில் அதில் போகணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்குது அந்த எப்படி போகணும் ஆசைப்பட்டேனோ அந்த இஸ்ரேல் பார்த்து சாவரதுக்குள்ள ஒரு தடவையாது போய் பார்த்துரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது எனக்கு அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனன்னா பைபிளில் சொல்கிறாமாதி இயேசு பிறந்த அந்த வைக்கில்லான இடத்த அவ்வளோ அழகா அதை மாத்திருக்காக அந்த இடத்த மட்டும் விளக்குகள்லாம் அழகா அதோ கட்டப்பட்டுருக்காங்க புதுசாக இன்னும் அவரு மரித்த இடம் எங்கேயோ இருக்குங்கிறாங்க அங்க தூரங்கள்லாம் சொல்கிறாங்க அது எல்லாம் நாங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்றோம் யோர்தான் நதி ஆண்டவர் திருமுழக்கு பெற்ற இடம் மாதா வாழ்ந்த மா ஏசுக்கு அவங்க வாழ்ந்த அவங்க செய்த தொழில்கள் அவங்க யூஸ் பண்ணிண கிணறுகள் இது எல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருக்குது நெறைய நாடுகள் போகணும் பல இடங்களுக்கு போகணுங்கிற ஆசை இரு இருக்குது ஆனால் போக முடியாத சூழ்நெல இப்போ இஸ்ரேலை பாத்தேன்னா சண்டை இருக்குது அதனால போக முடியல இன்னும் ஆண்டவர் வந்து செய்த புதுமைகள் அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் அவங்க வந்து புனிதர்கள் வந்து சீடர்கள்லாம் வந்து ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க அந்த இடங்கள்லாம் வந்து இன்னும் மேல் இடங்கள்லாம் இருக்கின்றாங்க ஆண்டவர் வந்து இறந்த பிறகு அந்த கல்லறைகள்லாம் வந்து அப்படி இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அவங்க அப்புறம் லாஸர் உயிர்பித்தார் லாஸர் அவர்களுடைய கல்லறைகள் இப்படி நெறைய இடங்கள்லாம் அங்கே வந்து இருக்குது இன்னும் நாங்கள் போகாத இடங்கள்லாம் பார்க்கப்போனா கற்பனையில் தான் மிதக்குறோம் எப்போது போக வாய்ப்பு கிடைக்கும் நான்லாம் கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது இன்னும் அமெரிக்காவில் எல்லாம் இன்னும் நெறைய இடங்கள் இருக்குது நியூயார்க்கு டென்மார்க்கு இந்த மாறி நெறைய இடங்கள் இருக்குது பேரிஸ்ஸு இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் போயி அதை எப்படியாது பார்த்துட்டு வரணும் நெறைய இடங்களும் சுற்றுலா துறைகள் நெறையா இருக்குது அதே இடங்கள்லாம் பார்த்து நாங்கள் வாழ்க்கையில எப்படியாவது கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணணும் நெறைய இடங்கள எப்படியாவது இருக்கிற ஆயுசுக்குள்ளயாது பல வெளிநாடுகளை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் குறிப்பாக நான் பார்க்க வேண்டிய இடம் வந்து ரொம்ப ஆசைப்படுற இடம் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் அப்புறம் ரோமுக்கு போகணும் ரோமில் வந்து போப் ஆண்டவரை பார்க்கணும் அவங்கள்ட ப்ளெஸ்ஸிங் வாங்கணும் அப்படி ஆசை இருக்குது இது போகாத எடங்கள்லாம் நெறைய போகணும் இன்னும் இயேசு வந்து எங்கள் எல்லாம் போதிச்சாங்க எங்கள் எங்களாம் மக்களை மனமாற்றினாங்க அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் இன்னும் வ சொல்லப்போனேன்னா மாதா வந்து பால் வந்து கொடுத்த இடம் வந்து அந்த இடமெல்லாம் வெண்மையாக இருக்குது அங்கே இருந்து எகிப்துக்கு போங்க அப்படின்னு சொன்னதுனால மாதா வந்து குழந்தையை தூக்கிட்டு போனாங்க அந்த இடம்லாம் பால் சிதரி வண் வெண்மையாக மாறிச்சினு சொல்லி சொன்னாங்க அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் இன்னும் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கிறது அங்கே யூஸ் பண்ணிண நெறைய திருப்பண்ண எருசலேம் எருசலேம் கோவில் இன்னும் கட்டப்படாமல் இருக்குதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து தன்னோட தலையை வந்து முட்டிகிட்டு அந்த இடத்த வந்து அவங்க வந்து இது எங்களோட இடம் அதில் வந்து நெறைய ஜாதி ஆள்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க இது என் கோவில் என் கோவில்னு சொல்கிறாங்களாம் எருசலேம் யூதர்கள் வழிபடுற இடமாகவும் முஸ்லீம்கள் கிருஸ்தவர்கள் இப்படி எல்லா மதக்காரங்களும் அங்கே வந்து வழிபடுற இடமா இருக்குது அந்த இடத்த பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப அது இப்போது ரொம்ப நாளாக அது வந்து பார்க்கணும் அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து பார்த்து அதை வந்து க அந்த என்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் நினச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சோ நெறைய இடங்கள் இருக்குதாம் அது வந்து எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாங்கள் சோ யூடியூபில் தான் அதில் வந்து நாங்கள் பார்த்துக்குருறோம் அங்கே அங்கே கிடைக்கிற ஜெப மாலைகள் அப்புறம் வந்துட்டு என்னென்னா அங்கே ஹோலி லேண்டில் உள்ள அந்த எண்ணெய்கள் மண்ணுகள் இது எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க போனவங்களாம் ஆனால் அந்த இடங்கள்லாம் இன்னும் எங்களுக்கு பார்க்கணும் ஆண்டவர்ட ஒலிவ மலை அவங்க ஆண்டவர் ஹிஸ்த்தமணி தோட்டத்தில் வந்து பெத்தவர் இடம் இப்படி இருக்குது அதனால் பைபிளில் சொல்லப்பட்ட இடங்கள்லாம் இன்னும் அதெலாம் அதிகமாக இருக்கிறது அந்த இடங்களையெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கணும் இப்போ வந்து சமீபகாலமாக சண்டைனால போகமுடிய மாட்டிக்குது ஆனால் கூடிய சீக்கிரம் போகணுங்கிற ஒரு சூழ்நெல உருவாகும் அந்த இதில் நாங்கள் கண்டிப்பாக போகணும் இன்னும் மக்கள் வந்து விருப்படுற இடம் வந்து அந்த இடந்தான் நெறைய பேரு போயிட்டு வந்துட்டாங்க இது எங்களுக்கு போகக்கூடிய இடமாக அமையணும் எங்களுக்கு ஆண்டவர் அந்த வழி வாய்க்க செய்யுமாறு வேண்டுறோம் அது எங்களுக்கு எப்போது இருக்குமோ தெரியாது ச முடிஞ்சால் அந்த எடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரணும்